ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக்கியிருக்குனா இப்போ இந்த தொலைத்தொடர்பு துறையில் கடைசி பத்து வருஷத்தில் ஏற்பட்ட கடைசி பத்து இருபது வருஷத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட வளர்ச்சியை விட ரொம்ப சிறப்பானது ஸோ இது வந்து நம்ம பல விஷயங்கள்ல பல மணி நேர ச பல விஷயங்கள் பல மணி நேரம் சேர்ந்து செய்கிறத ஒரு ஈஸியான விஷயமா ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி நமக்கான ஒரு சின்ன கைக்குள் அடங்குகிற ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி தான் அது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து முன்னே இருந்த ஃபோன்ஸை விட இப்போது மாடன் டெக்னாலஜிஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு விர்ச்சுவல் ரியாலிட்டி நிறையா டெவலப் ஆகிட்டு இருக்குது இன்னும் நிறையா டெவலப் ஆக போகுது ஸோ இருக்க இருக்க நம்ம லைஃப் கெட்ஸ் ஈஸியா் நம்மளால் எப்படி நம்மளோட வாழ்க்கையை எளிமையாக அமைச்சிக்க முடியுமோ அதுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு பட் இருந்தாலும் இதில் வந்து டிஸ்அட்வாண்டேஜஸ் நிறைய இருந்தாலும் இது இல்லாமல் நம்ம மக்களால் இனிமேல் வாழ முடியாது எல்லாேருமே இப்போ வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸாவது இருக்குது எல்லாேருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இப்போதைக்கு லைஃப்பை அவங்களால் ரன் பண்ண முடியாது ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸு மக்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக எளிமையாக்கியிருக்கு ஆனால் இது எல்லாேர் கைக்குமே கிடைக்காது சப்போஸ் அவர்களோட காஸ்ட் எஃபிஷியன்சி எல்லாமே இருந்தாலுமே அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன்ஸ் வைச்சு அவங்க ஈஸியாக அவர்களோட அவர்களோட தொழில் எப்படி டெவலப் பண்ண முடியும் அவர்களோட வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்த முடியுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் நிறையா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது